இப்போ பாத்திங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப வந்து சரியான நேரத்தில் மழை பேயும் சரியான நேரத்தில் வெயில் அடிக்கும் அந்தமாதிரி இருந்துச்சு கரெக்ட் குளிர் வெயில் எல்லாம் பாத்திங்கன்னா நார்மலாக இருந்துச்சு இப்போ பாத்திங்கன்னா பருவநிலை மாறிடிச்சு அறுவடை சமயத்தில் தான் மழை வருது அப்புறம் வெயிலாக இருந்தாலும் சரி கடுமையான வெயிலாக இருக்குது மழை பொழிஞ்சாலும் அப்படித்தான் பயங்கரமாக மழை பேயுது டேமு குளம் குட்டை எல்லாம் நெறைஞ்சி நம்ம வீட்டுக்குள்ளேலாம் தண்ணிவர அளவுக்கெலாம் மழை பெய்யுது இப்போ சென்னையிலேயே எடுத்துக்கோங்க எவ்வளோ மழை பேய்ஞ்சி எவ்வளோ சேதாரம் ஏற்படுத்துது நம்மளுக்கு காற்று வீசுது மழை பெய்யுது அந்தமாதிரியே தான் எப்பவும் போல் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ என்னாச்சு பருவநிலை மாறிடிச்சு மு தல் மாதிரி இல்லை இப்போ இந்த பருவநிலை மாறினதுக்கு காரணம் பாத்திங்கன்னா நம்மளோட செயலாக கூட இருக்கலாம் மனிதர்களோட நம்மளோட செயலாக கூட இந்த பருவநிலை மாற்றத்தினால ஏற்பட்டதாக இருக்கலாம் அப்றம் இன்னொன்று என்னங்கன்னா இப்போ குளிர் காலத்தில் பாத்திங்கன்னா இருக்க வெளியில் வரமுடியுறது இல்லை ஏழு மணி எட்டு மணி ஆனால் கூட அந்த குளிர் போகமாட்டேங்குது அந்தமாதிரிலாம் இருக்கு